இப்போ எங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து செஞ்சிக்கோட்டை பேர் போன இடம் அதேமாதிரி நீர்வளத்தில் வந்து வீடூர் டேம்ப்பு டேம் பேர் போன டேம் அது இப்போ செஞ்சிகோட்டையில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி வாழ்ந்த இடம் அது ராஜாக்கோட்டை தனியாக இருக்குது ராணிக்கோட்டை தனியாக இருக்குது ராணிக்கோட்டையில் வந்து அவங்க அந்த நாளில் மஞ்சள் பூசறதுக்கு அரைத்த அம்மிங்க அவங்க குளித்த இடம் எல்லாமே புதுப்பிச்சு எல்லாம் நல்லா வச்சுருக்குறாங்க ஆயிரம்கால் மண்டபம் அவர்களுக்கு சமைத்த அந்த நெற்களஞ்சிய இடம் அது எல்லாம் இருக்குது ராஜா கோட்டையில் பாத்தீங்கள்ன்னா வந்து அங்க அவர் வாழ்ந்த இடம் இந்த யானைகளெல்லாம் இட்டுன்னு போய் விட்டு குளிக்க வைச்ச குளம் அந்த குளம் இருக்குது ராஜாக்கோட்டை மேலே வந்து பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலம் ஏன்னாக்கா வந்து வேறு நாட்டுக்கார் வந்து போர் தொடுக்க வரும்போது வந்து அவர்களுக்கு அது பாலத்தை தாண்டி வராத அளவுக்கு அந்த பாலத்திலையே அவங்களை இது பண்ணி விட்டுருவாங்க அப்போ வந்து பாலத்துக்கு கீழை வந்து அகழி போகும் அதில் நீரகழி போகும் அதில் வந்து இந்த நீர்வாழ் விலங்குகள் ஆமை முதலை அதெல்லாம் இருக்கும் அப்போ வந்து அந்த போர் தொடுக்க வரவங்களை வந்து அந்த இதில் விழற மாதிரி அவங்க செஞ்சுருவாங்க ஆ அதில் விழுந்து அவர்களாம் இறந்துருவாங்க இப்போ வந்து நல்லா புதுப்பிச்சு நல்லா வச்சுருக்குறாங்க செஞ்சிக்கோட்டை நம்ப விழுப்புரம் இதுலையே வந்து செஞ்சிக்கோட்டையும் வீடூர் டேமும் பேர் போன இடம்